யோகா வந்து நான் அஞ்சாவது படிக்கிறப்போ ஸ்கூலில் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தாரு அப்புறம் அதை கொஞ்சம் நாள் நான் வீட்டில் செஞ்சுக்கிட்டிருந்தேன் பிறகு வீட்டில் உள்ளவங்களெல்லாம் பார்த்துப் பார்த்து சிரிச்சு ஓட்டி அவமானங்கள் கேவலங்கள் அது நிறைய நடந்துச்சுங்க விமர்சனம் இல்லாமல் வளர முடியாதுங்க யாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க விமர்சனம் மட்டும் இல்லாமல் வளரவே முடியாது அவ்வளோ பேரும் வம்பிழுத்தாங்க ஏண்டா தேவை இல்லாத வேலை பார்க்குற அது இதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் வளர்ந்து காட்டுறேன் வந்து இவ்ளோ பெரிய யோகா மாஸ்ட்ராக வந்து உங்கள் முன்னாடி நிற்கறேன் இப்ப எனக்குக் கீழே பத்து பேர் யோகா கற்றுக்கிட்ருக்காங்க காலம்பற க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அஞ்சு மணிக்கெல்லாம் அஞ்சு டூ ஏழு ரெண்டு பேட்ச்சாக பண்ணிக்கிட்டிருக்கோம் அஞ்சு டூ ஆறு ஒரு பேட்ச்சு ஆறு டூ ஏழு ஒரு பேட்ச்சு ஃபீஸ்லாம் ரொம்பக் கம்மிதாங்க நூறுரூவா தான் வாங்கிட்டிருக்கேன் நம்ம வந்து சேவையாக செய்வதுனால இது ஒன்றும் ஒரு பெரிசா எடுத்துக்கிறதில்ல